ஹலோ ஆமாப்பா நீ யாருப்பா முருகன் எந்த முருகன்ப்பா நிறையா முருகன் இருக்கிறாங்க என்னாப்பா முருகன் முருகன் ஏய் என் கூட ஆறாவது படிச்சியே அந்த முருகனா ஏய் நல்லாயிருக்குறியாப்பா வீட்ல எல்லாம் சௌக்கியமாப்பா சரிப்பா சரிப்பா எப்போ பார்த்தது எத்தனை நாள் ஆகிபோச்சுப்பா பரவாயில்ல பரவாயில்ல என்னையெல்லாம் ஞாபகம் வச்சுருக்குற பரவாயில்ல பரவாயில்ல சரிப்பா சரிப்பா ஏன்ப்பா நம்பளுதா நம்பளுதெல்லாம் க்ளீனிங் பண்ணிட்டு இருக்குதுப்பா மண்டபம் கல்யாணம் மண்டபத்துக்கு போவது வரது பெரிய பில்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குதுல்ல அவங்களுதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கேன் சுத்தமாக ஜம்முன்னு ஆ பத்து ஐம்பது பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா ஆமாப்பா ஆமாம் பெரிய யூனிட்டுப்பா நம்பளுது சொல்லுப்பா சொல்லுப்பா ஏம்பா எல்லாம் வீட்டில் எல்லாம் நல்லாயிருக்குறாங்க ஆ ஏப்பா அந்த வேலையே கஷ்டமான வேலைதான் எப்போது அதெல்லாம் அதெல்லாம் பெரிய வேலையப்பா இறங்கி போய் சுத்தம் பண்ணுறதுன்னா அது சின்ன வேலையில்லை எல்லாம் எடுத்து எல்லாம் அங்கங்கே போட்டு தள்ளிடுவான் வேலைக்கு ஆள் கூப்பிட்டாலும் வேலைக்கு வரமாட்டானுங்க அவனுங்களெலாம் புடிச்சு வேல வாங்குறதுன்னால் பெரிய வேலையப்பா ஏதோ இறங்கியாச்சி வேலைக்கெல்லாம் ஆள் வேணும் நம்மளுக்கும் உனக்கும் எதாவது ஆ தெரிஞ்ச ஆளுகள் இருந்தால் சொல்லு நம்ம கம்பெனிக்கும் இப்போ வேலைக்கு ஆள் வேணும் தேவைப்படும் அப்படியே பிடிச்சிக்கலாம் சரியா ஆ ஆ சம்பளமாப்பா அப்டியாப்பா சம்பளம் என்னப்பா ஒரு ஆறுநூறுவா குடுக்கலாம்ப்பா காலையில் ஒரு மூணு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மூணு மணி நேரம் இருக்கும் அப்படியா என்னப்பா உனக்கு என்னப்பா க்ளீனிங் பண்ணணும் வாப்பா உன்னை மேனேஜராக ஆக்கி விட்டுறேன் வா வாப்பா வாப்பா வந்து ஒரு நாளைக்கு பார்த்துட்டு போ ஆ எங்கள் பொழப்பு எங்களோடு போகட்டும் ஆ ஆமாம் வந்து இறங்கி பார்த்து தொழில் கற்றுக்க வேண்டியதுதான நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சினை இல்ல சுத்தம் பண்ணி பார்த்துக்கலாம் சுகாதாரமாக வெச்சுக்கோணும் அப்போ பார்டிங்கலாம் ரொம்ப சங்கடப்படுவாங்க சுத்தமாக இல்லைன்னா நல்லா தெளிவாக வச்சுருக்கோணும் எதை எதை எங்கெங்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும் அப்படியே ஒழுங்காக வைக்கவும் மாட்டாங்க அப்பா ஒரு பக்கத்தில் நான் பட்டபாடு சரியான பாடு அப்பா அது தாங்க முடியலை ஆ குழந்தைங்கலாம் நல்லாருக்குறாங்கப்பா பெரிய பெண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அதுதான் நீ பார்த்தியே நீ கூட வந்துட்டு போனியே அப்புறம் சின்ன பிள்ளைக்கு பார்த்துட்டு இருக்கிறோமப்பா ஆமாம் ஆமாப்பா ஆ பார்த்துட்டு இருக்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறேப்பா அப்படி அதான் அது பிகாம் படிச்சுருக்குதுப்பா ஆ ஆமாப்பா ஆமாப்பா பிகாம் படிச்சுருக்குது சரிப்பா ஆ நல்லாயிருக்குறாங்க உங்கள் வீட்டில் என்னப்பா பண்ணுறாங்க சரி ஆ கம்பெனிக்கு போயிட்டுருக்குறாங்களாப்பா அங்கெல்லாம் என்னப்பா சம்பளம் அளவாதானப்பா கொடுப்பாங்க ஆ என்னாத்தை வந்துட போகுது சரி அப்போ நீ என்ன பண்ணிட்டுக்கிற அப்படியாப்பா சரிப்பா லயன்ல வரையில ஏதாவது வேலை ஸ்டாஃப்புகள் இருந்தால் சொல்லு சுத்தம் பண்ணுற வேலை ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே பண்ணி கொடுத்துட்டு இருக்குதுல்ல க்ளீனிங் நல்ல வேலையப்பா வந்து இருந்ததுன்னா கூட எனக்கு ஒரு கைக்கு ஒரு ஆள் ஆன மாதிரி ஆச்சு என்ன பண்ணுறது சூழ்நெலை ஒத்து வந்து வீட்ல ஓகேன்னால் வாப்பா பார்க்கலாம் ம் வீட்டில் கேட்டதாக சொல்லு சரி வேறப்பா சரிப்பா சரிப்பா ஏதாவதுனால் கூப்பிடுப்பா சும்மா விட்றாதப்பா ஆ என்றைக்காவது ஒரு நாள் கூப்பிட்றமேன்னு நினச்சிக்காத எதுக்கு வேணாலும் கூப்பிடு எங்காச்சும் க்ளீனிங் பண்ணணுன்னா கூப்பிடு வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்லாம் சரியா ஆ எதை பற்றியும் கவலைப்படாத ஆ ஆ டைம் ஆயிடுச்சாப்பா சரிப்பா சரிப்பா சரிப்பா போப்பா போப்பா சரிப்பா சரிப்பா